தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற விளையாட்டுக்கள் வந்து முக்கியமானது வந்து கபடி இங்கே வந்து நிறைய விளையாடுவாங்க கபடி விளையாடுகிறப்ப அதிக மாநிலத்தோடய விளையாடி நெறைய ப்ரைஸெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அது கவுர்மெண்ட்டும் நல்லா விளையாடுகிறவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க யாரும் சும்மா விட்றதில்லிங்க யார் எப்படி விளையாட்றாங்க பார்த்துட்டு கபடி வந்து எல்லா இடத்துலையுமே கபடி தான் எங்கே கேட்டாலும் கபடி கபடியில் ஜெயிச்சிட்டோம் எல்லாம் நிறைய விளையாட்டு இருக்குதுங்க வந்து இருந்தாலும் கபடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் விளையாண்ட பிள்ளைங்களுக்கு எந்த விதத்துலேயும் மனசு மாறக்கூடாது அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க ப்ரைஸ் கொடுக்கிறாங்க பிள்ளைங்கனா